இப்போது இப்போது ஒரு பொருள் வாங்குகிறோம் அது வந்து பத்தாயிர்ரூபாய்க்கு வாங்குறோம்னா வந்து அந்த அது வந்து பங்குச் சந்தை ரேட்டிங்கில் இப்போ இருபதாயிரோம் இருபத்தஞ்சாயிரோம் முப்பதாயிரோம் அந்த மாதிரி வரமோது இப்போ சேல்க்கு நம்ம போடுகிறோம் அப்போ வந்து இப்போது முப்பதாயிரோம் வந்துருச்சு அப்படின்னா உடனே விற்றுட்டா நம்பளுக்கு லாபம் இல்லை உடனே டௌன் ஆகிடும் இப்போ டௌன் ஆகுமோது இருவ இப்போ பத்தாயிர்ருவாயிக்கி வாங்கி ஒன்போதாயர்ருவாயிக்கி எட்டாயிர்ருவாயிக்கு விற்றா லாஸ் ஆகிடும் அப்புறமா வந்து இந்த ரம்மி ஜங்குள் ரம்மி இதெலாம் வந்து விளாடமோது கொஞ்சம் பார்த்து சூதானமாக விளாடணும் இதெல்லாம் வந்து நம்ம பணம் இழக்கறத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வெளாடணும் நம்பளுக்கு வந்து எல்லாம் தெரியும் கேர்ஃபுல்லாக நல்லா தெரியும் ப்ராக்டிக்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்பளுக்கு பணம் வந்து எப்பையும் லாஸ் ஆகாது எதுவுமே தெரியாத ஒரு ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டோம் அது ஒரு சேல்ஸில் இறங்கிட்டோம் இல்லை இந்த ஜங்குள் ரம்மியில் இறங்கிட்டோம் அப்படிலாம் நெனைச்சிட்டோனா நம்மளோட பணோம்லாம் வீணாக போய்டும் வேஸ்ட்டாயிடும் லாஸில் போய்டும் அதே மாதிரி மும்பை பங்கு சந்தையில் வந்து இப்போ வந்து கோல்டு கோல்டு ரேட்டெலாம் ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு கிராம்கு இவ்வளோ ஏறியிருக்கு ரெண்டுரூவா குறைஞ்சிருக்கு இப்படில்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ப ஏறிருக்குபோது போகாம எறங் இறங்கி இருக்குபோது போவோம் கோல்டு ரேட்டில் இறங்குமோது போவோம் அதே மாரி இறங்குமோது உடனே ரேட்டிங் ஏறும் அதெலாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக போகவுட்டு நம்ப இப்போ வாங்குகிறோம் அது மாதிரின்னா வாங்கிட்டு வந்திருலாம் அவ்வளோ தான்